ஆ ஆமாங்க அரிசி மண்டி தான் ஆ இருக்குதுண்ண பாஸ்மதி எடுத்துக்கலாம் இருக்குது நம்மள்ட்ட சீரக சம்பா இருக்குது பாஸ்மதி இருக்குது பாஸ்மதியில் ரெண்டு மூணு பிராண்ட்டிருக்கு ஆசீர்வாத் ட்ரிபுள் ஆர் நந்தி கோல்டு அப்பபடின்னு மூணு நாலு பிராண்ட்டு இருக்குது உங்களுக்கு எது வேணும்ன்னு சொன்னீங்கன்னால் வாங்கிக்கலாம் ஆ வாங்கிறாங்க ரொம்ப பாஸ்மதி தான் நல்லா போய்கிட்டுருக்கு இப்போ ஆ வாங்கிக்கலாங்க பாஸ்மதி வாங்கிக்கலாம் பத்து கிலோ தானே பத்து பத்து கிலோ பை இருக்குது ஆஃபர் பத்து கிலோ பை வந்து ஒரு தொள்ளாயிரம் வருங்க ம் ஆஃபரெலாம் கிடையாதுங்க அரிசி எல்லாம் எப்போதும் ஆஃபரெலாம் வராது வேண்ணா வாங்க கம்மி பண்ணி கொடுக்குலாம் அது வந்து தீவாளிக்கு வேறு பிராண்டாயிருக்கும் அந்த பிராண்ட்டு நம்மள்கிட்ட இல்லை ம்

ஆசிர்வாதும் நல்லாயிருக்கும் நந்தி கோல்டுன்னு ஒன்று இருக்குது அது இன்னும் நல்லா இருக்கும் ம் இப்போ புதுசாக ஒன்று எஸ்எப்ன்னு ஒன்று வந்திருக்கு அது கூட நல்லா தான் இருக்கும் சரி ஆசிர்வாது ஒரு ஐம்பதுருபா கம்மியாயிருக்கும் ப்ரோ எட்நூற்று ஐம்பதுருவா வரும் பத்து கிலோ ஆ அதெலாம் கொடுத்துட்டு போயிடலாமா வீட்டை அட்ரெஸை சொன்னீங்கன்னாலே வந்து கொடுத்துடுவாங்க டெலிவரி பண்ணிவிடுவாங்க ஆ வருவாங்க

ஆ சரிங்க சரிங்க ஆ பண்ணி விட்டுருங்க ஜீபே பண்ணி விட்டுருங்க ஆ இந்த நம்பர் தான் இந்த நம்பர் தான் ஆ சரிங்க அண்ணாச்சி